வெப்பட இசியா கவர்மெண்ட் இசி மையங்களா

ஆ வெப்பட கவர்மெண்ட் இசி மையங்களா அது நம்மளோட ஆதார் கார்ட் தொலைஞ்சி போச்சுங்க நேற்று பஸ்ஸில் போய்விட்டு வந்துகிட்ருந்தேங்க அப்போது தொலைஞ்சு போச்சு அதுக்கு தான் சரி கேட்டுக்கலாமில எடுக்கிறதுக்கு எவ்வளோது ஜெராக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க

ஆ ஃபோன் நம்பர் இருக்குதுங்க இப்போ பேசுகிற ஃபோன் நம்பரே தாங்க ஆ இதே நம்பர் தாங்க ஆ ஆ ஆ சரிங்க ரேஷன் கார்டு வேணுங்களா ஆ சரி சரிங்க ஆ சரி சரி சரிங்க ஆ சரிங்க நாளைக்கு பத்து மணிக்கு வந்தால் எடுத்துக்கலாங்களா